அண்ணன் வாங்கண்ண இந்த ரூமு ஹாலை ஹாலை பெருசாக போட்டேண்ண அது எனக்கு ஸ்டோர் ரூம் தேவை பொருளெலாம் நிறையா ஹால்லேயே கிடக்கு அது பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது ஆ ஆமாண்ண இது ஒரு எட்டுக்கு பத்து மட்டும் ஒரு ஸ்டோர் ரூம் ரெடி பண்ணுண்ண ரேட் செலவுகளாம் எவ்வளோண்ண வரும் ஆ செங்கல் மட்டும்தாண்ண இருக்குது மீதி எல்லா ஜாமானும் வாங்கிதாண்ண ஆகணும் ஜல்லி கூட ஒரு யூனிட்டு கிடக்குண்ண ஆ ஆ போடுங்கண்ணே ஸ்லாப்ஃபு போட்டுதாண்ணே ஆகணும் இந்த தேவை இல்லாத பொருளெலாம் வைக்கணும் சரிங்கண்ண சரிங்கண்ண நான் வேறு சரிங்கண்ண

ஆ என்றைக்கிண்ண ஸ்டார்ட் பண்ணுறிங்க நீங்கள் எப்போ நீங்கள் என்றைக்கி வேணாலும் ஆரம்பிங்கண்ண அது ஒன்றும் பிரச்சின இல்லைண்ண எனக்கு முடிச்சு கொடுத்துடுங்கண்ண ஆ எனக்கு முடிச்சு கொடுத்துடுங்க எத்தனை நாள் ஆ அதெலாம் ஒன்றும் அமௌன்டுக்கெலாம் உங்களுக்கு பிரச்சின இல்லைண்ண டெயிலேயும் கூட நீங்கள் வாங்க்கிங்க அட்வான்ஸாக கூட வாங்க்கிங்க ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிப்பிங்கண்ணே சரிங்கண்ண சரிங்கண்ண எனக்கு கொஞ்சம் சீக்கரமாக பண்ணி கொடுங்கண்ண அமௌன்ட்லாம் பிரச்சினையே இல்லைண்ண நீங்கள் அட்வான்ஸாக கூட வாங்கிக்கோங்க ஆ ஓகேண்ணே நல்ல நல்ல ஆளாக அழைச்சிட்டு வாங்கண்ணே சோம்பேறியலாம் அழைச்சிட்டு வராதிங்க வேலையே பார்க்க மாட்டாங்க நல்ல ஆளாக கொண்டார்ந்து எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஸ்டோர் ரூம் எழுப்பி கொடுத்துருங்கண்ண ம் இல்லை அதெலாம் இல்லைண்ண அதெலாம் இல்லைண்ண ஆமாண்ணே ஆமாண்ணே அதெலாம் எதுவும் வேணாம்ண எனக்கு நீங்கள் ஸ்டோர் ரூம் மட்டும் சரி பண்ணி கொடுத்துடுங்க வேறு எதுவும் இல்லைண்ண ஆ சரிங்கண்ண வாங்கண்ணே பின்னே வைக்கிறேன் ம்